நாங்கள் வந்து சாப்பிடணும்னு நினைச்சமுன்னா ப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாம் ஒன்றா தான் கூட இருந்து சாப்பிடுவோம் மதிய உணவாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி காலையில் வந்து ஃபேம்லியோடு சாப்பிடுவோம் எல்லாேருமே விருந்து விருந்துன்னாக்கால் இப்போ கோயிலில் வந்து இப்போ எங்கள் தங்கச்சி பையனுக்கு வந்து காது குத்துகிறாங்கன்னா காதணி விழா வைப்போம் அங்கே வந்து கோயில் கிட்டே ஒரு ஃபங்ஷன் மாதிரி வச்சுருப்போம் அதில் வந்து ஒரு அறுபது பேர் வருவாங்க சமைத்து பிரியாணி ஆட்ரு பண்ணி பிரியாணி போட்டு எல்லாேருமே உட்காந்து கூட தான் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து திருமணத்துக்கு போனாக்கால் எல்லாம் ஒன்றாவே ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க ரிலேஷன் எல்லாமே ஃபேம்லியோடு போவோம் அங்கேயும் ஒன்றா தான் சாப்பிடுவோம் உதாரணமாக வந்துட்டு இப்போது முஸ்லீம்ஸ் இருப்பாங்க இல்லைங்ளா முஸ்லீம்ஸ் கூட போனோன்னால் இந்த ரம்ஜானுக்கு இந்த பக்ரீத்துக்கு இதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க விருந்துக்கு வர சொல்லுவாங்க அப்போது நாங்கள் ஒரு பத்து பேர் போவோம் பிரியாணிக்கு பிரியாணின்னாலே எல்லாேருக்குமே ஆசை தானே அதுவும் சொல்ல போனால் முஸ்லீம்ஸ் பிரியாணின்னால் இன்னுமே ஆசை அதனால எல்லாேருமே போவோம் ஒரு பத்து பேர் போவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களும் பண்ணி விருந்து வைப்பாங்க எங்களுக்கு அதுவும் நாங்கள் உட்கார்றதும் இல்லாமல் அவர்களும் சேர்த்து தரையில் பாய் போட்டு எல்லாேருமே உட்காந்து சாப்பிட வைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதே கிறிஸ்ட்டின் போனமுன்னால் கிறிஸ்ட்டின் வந்து கிறித்துமஸ் அன்னைக்கு டிசம்பர் லாஸ்ட்டில் போவோம் அன்றைக்கு வந்து கூப்பிடுவாங்க அன்னைக்கு அவங்களது வந்து பிரியாணி தான் அன்னைக்கும் போவோம் அதே மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாஸ்ட்டர் அவங்கள் எல்லாமே எங்களுக்கும் ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் எங்களையும் ஒரு வாழ்த்துவாங்க கூட வந்தவங்க ப்ரெண்ட்ஸு எல்லாேருமே சேர்ந்து போகிறதுனால எல்லாேருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் கோ கோயிலுக்கு போனாக்கால் நாங்கள் கோயில் போனாலே இதே மாதிரி ஃபேம்லியாக போவோம் ஃப்ரெண்ட்சிப்பு எல்லாேருமே போவோம் நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும்